நாங்கள் நாங்கள் குடும்பமாக எப்படி பண்டிகை இது பண்ணுவோம்னா மொதலில் பிள்ளைங்களுக்கெல்லாம் முன்னாடியே ஒரு ஒருவாரத்துக்கு முன்னாடியே ட்ரெஸ் எடுப்போம் பிள்ளைங்களுக்கு வந்து தேவையானதெல்லாம் க்ளிப்பு வளையல் இந்தமாதிரியெல்லாம் வாங்கி பிள்ளைங்களுக்குக் கொடுப்போம் இந்த பண்டிகைங்களெல்லாம் ஸ்வீட்டு தீபாவளி பண்டிகை அப்போலாம் ஸ்வீட்டு காரம் இந்தமாதிரியெல்லாம் வாங்கி முன்னாடியே வைச்சிக்குவோம் அப்போ பண்டிகை டைமில் கறி எடுத்து செஞ்சு பிரியாணி செய்வோம் அப்புறம் பாயாசம் பண்ணுவோம் அப்புறம் இல்லைன்னா வீட்லேயே ஏதாவது ஒரு ஸ்வீட்டு ஏதாவது செஞ்சு பிள்ளைங்களுக்குக் கொடுப்போம் அப்புறம் கிறிஸ்மஸ் நாளையில் வந்து நாங்கள் பார்த்திங்கனா அதே மாதிரி தான் ஏதாவது காலையில் வேறு டிஃப்ரெண்ட்டாக ஏதோ ஒன்று செஞ்சு பலகாரம் ஸ்வீட்டெல்லாம் செஞ்சு கேக்கு செய்வோம் வீட்லேயே அப்புறம் சாப்பாடு செஞ்சு பிரியாணி செஞ்சு அதேமாதிரி நைட்டில் சப்பாத்தி இந்தமாதிரி கறியெல்லாம் எடுத்துட்டு வந்து அதுக்கு அதை செஞ்சு சமைச்சி கொடுப்பேன் இப்போ கேசரி ஒரு டைம் செய்வேன் அப்புறம் இந்த இந்த இது வந்து மாரியம்மன் பண்டிகை அந்த மாதிரியெல்லாம் பண்டிகை வந்ததுன்னா அப்போது வந்து மாவு இடித்து அது மாவு இடித்து அந்த இது மாதிரி கொடுப்போம் பிள்ளைங்களுக்கு அப்புறம் வெளியில் யாராவது ஏழையா இருக்கிறவைங்க இவங்களுக்கெல்லாம் சாப்பாடு செஞ்சு அது ஒரு ரெண்டு மூணு பேருக்குக் கொடுப்போம் இல்லாதவங்களுக்கு ஏதோ நம்மளால் முடிஞ்ச உதவியை அந்த நேரங்களில் நம்ம கையில் இருக்கிறது காசு ஏதோ ஒன்று துணியோ ஏதோ ஒன்று எடுத்து இல்லாதவங்களுக்குக் கொடுப்போம் அவங்களும் வாங்கிக்குவாங்க அப்புறமேலு பார்த்திங்கன்னா என்ன பண்ணுவோம்னா வீட்டில் வந்து முன்னாடியே அந்த பண்டிகைக்கு தேவையான பொருளெல்லாம் ஆயத்தப்படுத்தி வீட்டில் பிள்ளைங்களுக்கோ இப்போ அவங்களோட ஃப்ரெண்டுங்களுக்கெல்லாம் தேவையானது ஏதோ ஒன்று கொடுத்து பிள்ளைங்க கையில் கொடுத்து அமுச்சுவிடுவோம் அதேமாரி என்ன பண்ணுவோம்னா சர்ச்சில் போய் ஜெபம் பண்ணிட்டு வருவோம் பாஸ்டர்ட்ட போய் அப்போ கூட்டங்களுக்கெல்லாம் போவோம் அந்த பண்டிகை டைம்ங்கள்ல கூட்டங்களில் போய் அங்க ஜெபம் பண்ணிட்டு அங்கே மதியம் வரைக்கிம் காலையில் இருந்து மதியம் வரைக்கிம் ஆராதனை முடிச்சுட்டு அப்படியே நாங்கள் அங்கேருந்து இங்கே வீட்டுக்கு வந்து வீட்டில் கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சாப்பாட்டு வேலைலாம் ஆரம்பித்து பிள்ளைங்களுக்கு தேவையானதை செஞ்சு முன்னாடியே கொடுத்துருவோம் துணியெல்லாம் எடுத்து பிள்ளைங்களுக்கும் கொடுத்துருவோம் இந்தமாதிரியெல்லாம் பண்ணுவோம் அப்புறமேலு இல்லாதவங்களுக்கு எவ்வளவோ பேருக்கு உதவியும் செஞ்சு தேவையெல்லாம் என்னென்ன இருக்கோ நம்ம கையில் இருக்கிறத அவங்களுக்குக் கொடுத்து அவங்களுக்கும் தேவையானதை கொடுப்போம் இவ்வளோதான் பண்டிகையில் செய்வோம் நாங்கள் எங்கள் வீட்டுங்களில் இந்தமாதிரி செய்வோம்